ஹலோ ஹலோ மேம் மேம் கால் சென்டரா ஃபோ மொபைல் ஷாப் தானே மேம் எங்களுக்கு ஒரு சிம் வேணும் மேம் அதுக்காக தான் கால் பண்ணியிருந்தோம் ஆ மேம் ஜியோவில் ஃபைவ் ஜியில் வேணும் எப்படி மேம் ஓகே ஓகே மேம் ஆ வேறு என்ன மேம் டீட்டெயில்ஸுலாம் வேறு மேம் அதுக்கு ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே மேம் நாங்கள் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் நானாகவே இங்கே கொடுக்கறேன் மேம் அதை வெச்சி எங்களுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணி கொடுங்க ஓகே ஓகே மேம் சரி மேம் நான் டீட்டெயில்ஸுலாம் இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா மேம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நான் செண்ட் பண்ணுறேன் மேம் தேங்க்யூ மேம்